ஹலோ நவீனு எப்புடிறா இருக்கே ஆ நான் நல்லா இருக்கேன் அப்புறம் உன் மகன்லாம் என்ன பண்ணுறான் என்ன எப்போ பார்த்தாலும் ஃபோனு கை ஃபோனு கை ஒரு பாத்ரூம் போனால் கூட ஃபோனை எடுத்துட்டு ஓடிடுறான்டா அப்படி என்ன தான் இருக்குன்னு தெரியல ஃபோனில் உன் மகங்கலாம் எப்படி இருக்காங்க அதுதான் நம்மலாம் சின்ன பிள்ளையில் எப்படி இருந்தோம் கிரவுண்டு வீடு கிரவுண்டு நம்ம வீட்டில் இருக்கிறத விட நம்ம கிரவுண்டில் தான் அதிக நேரம் நம்ம செலவழித்து இருக்கோம் இப்போ இருக்கிற நம்ம பிள்ளைலாம் பாரு வீட்டுக்குள்ளேயே கிடக்குறானுங்க ஒரு இதுக்கும் பண்ண மாட்டுறான்னுங்கடா ஃபோனை தவிர வேறு எதுவுமே பண்ண மாட்டுறான்னுங்கடா அந்த கிளாஸ் கவனிக்கிறாங்களே தவிர அந்த கிளாஸில் போய் ஆன் பண்ணிவிட்டு மியூட்டில் போட்டுட்டு வெளியில் தான்டா கிடக்குறானுங்க என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலை நம்மலாம் சின்ன வயசில் என்ன கிரவுண்டு அங்கிட்டு குளத்தில் குளித்துக்கிட்டு அங்கிட்டு எங்கிட்டாவது போயிட்டு தோப்பில் போயிட்டு எதாவது சாப்பிட்டுக்கிட்டு கிடப்போம் இவங்க என்னனால் நம்மளுக்கு ஆப்போசிட்லாம் கிடக்குறாங்க என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலை அதுதான் நான் ஒரு முடிவு பண்ணி இருக்கிறேன் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அந்த அய்யனாரு கிரவுண்டு பொட்டலில் போயிட்ட அங்கே பயலுங்களாம் நெறைய பயலுங்க விளையாடுறாங்க நம்ம நம்ம பயலுக மாதிரி அவனுங்க இருக்கிறானுங்க அவனுகளும் இவனுங்க மாதிரி இருக்கிறாங்க காலையில் ஆச்சின்னால் கிரிக்கெட் பேட்டை தூக்கிக்கிட்டு ஃபுட்பாலை தூக்கிக்கிட்டு போகிடுறானுங்க அவனுங்கள பார்த்தா பொறாமையாக இருக்குது இவனுங்களை நினைச்சு பாத்தேன் அதுதான் சரின்ட்டு டெய்லி காலையில் நம்ம பயலுகளை கூட்டிட்டு போயிட்டு அங்கிட்டு போயிட்டு அவனுங்களோடு வெளாண்டுவிட்டு வரலாம் இன்றைக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணுன்ட்டு இருக்கிறேன் உன் மகனையும் கூட்டிட்டு வா நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு அங்கிட்டு போய் பயலுகளோடு வெளாண்டுகிட்டு கிடப்போம் ஆ எழுப்பி கூட்டிட்டு வா இன்றைக்கு ஒரு பிடி பிடிச்சிடுவோம் அவங்களை ஃபோனை தூக்கி ஒழித்து கட்டணும் அதுதான் நீ முடிவு கட்டிக்கிட்டு வா நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு அங்கே போயிட்டு அங்கே பயலுகளோடு சேர்த்துவுட்டுட்டு இனிமே வீட்டு பக்கட்டே வரக்கூடாது நீங்களே பார்த்துக்கோங்கடான்னு விட்டுவிட்டு வருவோம் மே மாதமா இருக்குது எல்லாம் லீவில் வீட்டில் கிடக்குறானுங்க ம் அப்படி இருந்தால் கூட பரவாயில்லையே தூங்கினா கூட பரவாயில்லையேடா தூங்கவும் மாட்டேறாங்க ஃபோனு ஃபோனு ஃபோனுதான் ஃபோனை நோண்டுறானுங்க சாப்பிடுறானுங்க திருப்பி ஃபோனை எடுத்து நோண்ட ஆரம்மிச்சிடுறானுங்க அப்படி என்ன தான் வருதுன்னு தெரியலை அந்த ஃபோனில் அதுதான் இந்த ஃபோனு வந்ததிலிருந்து அவனுங்களோடய லைஃப்பே போச்சு சரி நம்ம இன்றைக்கு முடிவு கட்டுகிறோம் பயலுங்களை எழுப்பி விட்டுட்டு கிரவுண்டில் போயிட்டு போயி விட்டுவிட்டு வருவோம் சரிடா